எங்கள் வீட்டில் வந்து ஆ ஆண்கள் கூட சமைப்பாங்க ஈவென் எங்கள் பையனும் சமைப்பான் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா செய்வார் சில டைமில் வந்து வேலை எனக்கு நிறைய ஹெவியாக இருக்கும் போது அவங்கதான் சமைப்பாங்க நாங்கள் மட்டும் சமைக்கிறது இல்லை அவர்களும் கூடமாட வந்து வேலையெல்லாம் செய்வாங்க எங்களுக்கு தேவையானது ஓ ரொம்ப ஹெவியாக டையார்டாக இருந்துச்சுன்னா அவங்களை சமைக்க சமைக்கச் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நல்லா ரெஸ்ட்டு எடுப்போம் அதுமட்டும் இல்லாமல் வெஜிடபுள் வெஜ்ஜி மட்டும் செய்யமாட்டாங்க நான்வெஜ்ஜி நல்லா செய்வாங்க நான்வெ வெஜ்ஜை விட நான்வெஜ்ஜி நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் நல்லாவும் நல்லாவும் அவங்க வந்து சமைப்பாங்க அது மட்டும் இல்லாது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ஸுன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஃபேமஸ் வந்து நல்லதொரு கறி அந்த கறியெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் அதனால ஈவினிங்கில் வந்து அந்த கறியை வச்சு நல்லா ஒரு போண்டா அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவோம் வடை அந்த மாதிரி சாப்பிடுவோம் அவங்க வந்து ஸ்நாக்ஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ஆம்ப்லேட் அந்த மாதிரி பசங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் அதை போட்டுத்தருவாங்க பிள்ளைங்கள் நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க